கல்வியறிவு பெற்ற ஒருவர் கொள்கைகளை கடைபிடிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற கல்வி முறையில் நம்ம கல்வி கற் கல்வி கற்கறதே கற்பதே நம்ம பொருளாதாரத்தை பார்த்துக்கறதுக்கு தான் என்ன படிச்சால் என்ன வேலை கிடைக்கும் அது மூலமாக எவ்வளோ சம்பாதிக்கலான்னு தான் நம்ம படிக்கிறோம் அது அதுக்கும் கொள்கைக்கும் பெரிய சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல நம்ம என்ன படிச்சால் எந்த எந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிச்சால் எந்த கம்பெனியில் எந்த எந்த மாதிரி பொசிஷன்ல வேலை கிடைக்கும் அதை பார்த்துதான் நம்ம படிக்கிறோம் இந்த மாதிரி ந நல்ல பொசிஷனில் நமக்கு வேலை கிடச்சா தான் நம்மளால் ஒரு ந நல்ல சம்பளத்தை எதிர்பார்க்க முடியும் அதனால் கல்வியறிவு ரொம்ப நம்ம வே படிக்கிற வேலைக்கு கிடைக்கிற வேலைக்கு படிப்ப படிக்கிற படிப்பு ரொம்ப முக்கியமானதாவே இருக்குது அதனால் கல்வியறிவுக்கும் கொள்கைக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல